ஆ ஹலோ வெல்டிங்களா வெல்டர் அண்ணங்களா ஆ எனக்கு வந்து நாங்கள் கேட்டு செய்யப் போகிறோம் எங்கள் வீட்டு வந்து மெசர்மெண்ட்டு எடுத்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறிங்களா ஆமாங்க கேட்டு மெயின் கேட்டு ஓகேங்க சரி வீட்டுக்கு வந்து எங்கள் வீடு வந்து கண்ணனூர் ரோடுங்க அங்கே ரோட்டாண்ட வந்தீங்கனால் நாங்கள் வீடு அட்ரெஸ் சொல்கிறோம் ஓக் ஓகேங்க தேங்க்ஸ்